எங்கள் பகுதியில் என்னென்ன மீன் வகைகள் விற்குதுன்னா சுறா மீன் வாள் மீன் நெத்திலி சங்கரா வஞ்சிரம் கோலா மீன் காரப் பொடி இத்தனி வகை மீன் இருக்குது ஆனால் கொழம்புக்கு சங்கரா மீன் மிகக் குறைவே விலைன்னா அந்த கொழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அது அதை நான் நம்ம கிராமத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சங்கரா மீன் ஆனால் மீனின்னுடைய விலை நூற்றி எழுவத்தஞ்சு சங்கரா மீன் அப்புறம் வஞ்சிர மீன் வந்து எட்நூறு அப்புறம் நெத்திலி நூற்றி எண்பது வாள் மீன் ஆறுநூறு சுறா மீன் முன்னூற்றம்பது கோலா மீன் இரநூத்தம்பது அது மாதிரி இந்த இன்னு இந்த காலகட்டு இதுலே லே இந்த இதுக்கு மே இந்த ரேட்டு